நான் அதிக டைம் செய்ய முயற்சி பண்ண ஒரு ரெசிப்பி அப்படின்னா அது சிக்கன் பிரியாணி தான் கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சிவாட்டிட்ட நான் வந்து அதை ப்ரிப்பர் பண்ணுறதுக்கு நான் வந்து முயற்சி பண்ணினேன் ஆனால் அது சின்ன சின்ன விஷியத்துக்கெல்லாந்தான் சரியாக குக் ஆகாமல் இல்லை சரியாக வேகாமல் இல்லாட்டினா காரம் அதிகமாக இல்லை வந்து உப்பு கம்மியாக ஸோ அந்தமாதிரி விஷியத்துக்காக அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் ஃபார்முலா தப்பாகி அது கொஞ்சம் சாப்பிட முடியாமல் இருந்துச்சு ஸோ ம அது அதுலேருந்து நான் கற்றுக்கிட்டது அது தான் ஆனால் நான் அந்த ஹோப்பை விடலை மறுபடியும் நான் அதை வந்து ப்ரிப்பர் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டே இருக்கேன் கூடிய சீக்கிரம் அத நான் வந்து ப்ரிப்பர் பண்ணிடுவேன் ஒரு நாளைக்கு அதுலேருந்து நான் கற்றுக்கிட்டது என்னன்னா நம்ம வந்து ஒரு விஷியத்தை பண்ணும் போது ஒரு குக்கிங் பண்ணும் போதோ இல்லை மற்ற விஷியம் பண்ணும் போதோ நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் நிறைய டைம் வந்து அதை ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதில் நம்ம வந்து முறையாக கற்றுப்போம் அப்படிங்கிறது நான் அதில் தெரிஞ்சு தெரிஞ்சிக்கிட்டேன் மற்ற குக்கிங்லாம் நான் கரெக்டாக பண்ணிடுவேன் இது நான் வந்து நிறைய வந்து மிஸ்டேக் பண்ணது இந்த ஒரு குக்கிங்ல தான் ஏன்னா வந்து பிரியாணி பண்ணும் போது அது அது ஒரு பிரியாணி பண்ணும் போது அது ஒரு ஃபார்முலா அந்த ஃபார்முலா வந்து தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த குக்கிங்கே கொஞ்சம் தப்பாகிடும் இது தான் நான் கற்றுக்கிட்டது